என் வாழ்க்கையில் சமையல் கலையை வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து என் ஒரு பொழுதுபோக்குனு சொல்கிறத விட நான் ரொம்ப விரும்பி செய்கிறதுக்குக் காரணம் எங்கள் அம்மா தான் என் தாய் வந்து எனக்கு சமைக்கிறதில் உள்ள சின்ன சின்ன நுட்பமான விஷயமெல்லாம் பொறுமையாக சொல்லிக் கொடுத்து என்னை சமைக்க வச்சாங்க அதே மாதிரி எங்கள் அக்கா வந்து எனக்கு ரொம்பவே வந்து சின்ன சின்ன சமையல் குறிப்பெல்லாமே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து இதை வந்து நீ இப்படி சமைக்கிறதுக்கு பதிலா இந்தமாதிரி சமைக்கலாம் இப்படி செஞ்சேனா உனக்கு அதோடய ருசி இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும் அந்தமாதிரி நிறையா விஷயம் எங்க அக்கா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ என் தாய் சொல்லி கொடுக்கறது வந்து எனக்கு வந்து ஒரு அடிப்படையில் இருந்து இப்போ எல்லா உணவுமே நான் சமைக்கிற அளவுக்கு என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு கறிக்குழம்பு சமைக்கிறோம் ஒரு எங்கள் நாட்டுக் கோழி குழம்பு அப்படிங்கிறது வந்து எங்க ஊர் சைடு ரொம்பவே ஒரு விமர்சையான ஒரு நல்ல ஒரு ருசியான உணவு அதை சமைக்கிறது அப்படிங்கிறது கரெக்டான பக்குவத்தில் சமைச்சா தான் அதோடய ருசி வந்து சரியாக வரும் அதை வந்து எங்கள் அம்மா எனக்கு நல்லாவே சமைக்கக் கற்றுக் கொடுத்தாங்க அது ஒவ்வொரு சின்ன சின்ன சமையல் ஐட்டமுமே வந்து எங்கள் அம்மா எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்ததுனாலையும் எனக்கு அதில் இருந்த ஒரு விருப்பத்துனாலேயும் எனக்கு என்னோடய சமையல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இப்போ எங்கள் வீட்டில் எல்லோருமே வந்து இப்போ நான் சமைக்கிறேன் அப்படின்னா ஒரு புதுசாக ஏதாவது முயற்சி பண்றேன் அப்படின்னா இது ஏன் இப்படி செஞ்சே இது எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுறே அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அது நல்லாவே இல்லைனாலும் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து இதில் கொஞ்சம் இனிப்பை கொஞ்சம் கூட்டியிருக்கலாம் இல்லை கொறைச்சிருக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க காரம் கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கலாம் இல்லை கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணியிருக்கலாம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுவாங்க